எங்கள் ஊரில் வந்து சுற்றுலாத்தலன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொ கொல்லிமலை தான் சொல்லுவாங்க அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கூலிங்காகவும் இருக்கும் வெயில் காலத்துல எல்லாம் அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே இயற்கை வளங்கள் வந்து நல்லா இருக்கும் மக்கள் வந்து அதிகமாக விவசாயம் தான் பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இயற்கையான விவசாயம் தான் பண்ணுவாங்க அங்கே வந்து சுற்றுலாத்தலங்கள் வந்து இருக்கு அறப்பளீஸ்வரர் கோயில் இருக்கு உள்ள வந்து ஃபால்ஸ் இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அங்கே அந்த ஏ அந்த இடங்கள வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போக்குவரத்து வசதி இந்த இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணாங்க அப்படின்னா அதை நான் வந்து ஊக்குவிப்பேன்